ஒன்பது நாலு ரெண்டாயிரத்து ஒன்று பதினெழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்து ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து ஒன்று இருபத்து அஞ்சு மூணு ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து அஞ்சு